தமிழ்நாட்ல தமிழை முதன்மையாக போற்றி வளர்க்குறாங்க தமிழ்நாட்டுக்கு தமிழ்தான் பெருமை தமிழ்மொலி வந்து எல்லா கலாச்சாரத்துலையும் எல்லாருக்கும் சிறப்பாக தரதுனாலும் நம்ப தமிழக்கு சிறப்புகள் பல உண்டு அதில் பார்த்தோன்னா தமிழ் எழுத்து மொழியாவும் இருக்குது பேச்சு மொழியாவும் இருக்கு ஒவ்வொரு மொழியும் பார்த்தோன்னா பேச்சு மொழியா இருக்கும் ஒவ்வொன்று எழுத்து மொழியா மட்டும்தான் இருக்கும் ஆனால் நம்ப தமிழ் மொழிக்கு மட்டும்தான் பேச்சு மொழி இருக்கு எழுத்து மொழி இருக்கு இலக்கணம் இலக்கணம் ஓட தன்மையும் இருக்குது தமிழை வந்து நம்ப வந்து தாய்மொழியாக கொண்டவங்கள்லாம் நிறைய பேர் இருக்குறாங்க இந்தியாவில மட்டும் இல்லை இலங்கைலையும் இருக்குறாங்க தமிழை வந்து அங்கே பேசுவாங்க இலங்கையில்தான் மொரிஷியஸ்லையும் பார்த்திங்கன்னா இலங்கையிலையும் மொரிஷியஸ்ஸும் தமிழை வந்து ஆட்சி மொழியா வச்சுருக்குறாங்க இலங்கையிலும் மொரிஷியஸ்லையும் தமிழை வந்து ஆட்சி மொழியா வச்சுருக்குறாங்க வேறு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து செம்மொழியா அறிவிக்கப்பட்டது வந்து ரெண்டாயிரத்து நாலில் நம்ப மத்திய அரசு வந்து ரெண்டாயிரத்து நாலு அன்று தமிழை வந்து செம்மொழியாக அறிவிச்சாங்க